கார்த்திகை மாதம் பிறந்தாவே வந்துங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவிங்க ரொம்ப அதிகங்க எங்கள் வீதியே வந்து கார்த்திகை மாதம் பிறந்தா நோம்பி வந்த மாதிரி தான் இருக்கும்ங்க அவங்க வீதியில நிறைய பேர் மாலை போடுறாங்க கார்த்திகை மாதம் பிறந்த உடனே வீடு வீடு எல்லாம் சுத்தம் பத்தம் பண்ணி அவங்க வந்துங்க மாலை போட்டுக்குவாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் மாலை போடுவாங்க மாலை போட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவிங்க ரொம்பமே சுத்த பத்தமாக இருக்கணும் மாலை போடுறவிங்களும் காலைலையும் சாய்ந்தரம் ரெண்டு வேள குளிக்கணும் அதுவும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் அப்புறோம் வீட்டில் இருக்கிறவிங்களும் அப்படி தாங்க ரெண்டு வேளையும் குளிச்சு சுத்த பத்தமாக இருக்கணும் அப்புறோம் அவங்களுக்கு செய்யற சா சாப்பாடு செய்ய செய்யறவிங்களும் குளிச்சு முடிச்சிவிட்டு தான் வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு சாப்பாடே செய்யணும் சாப்பாடு செஞ்சாலும் அவங்களுக்கு தனியாக முதல்ல எடுத்து வச்சிட்டு தான் அவங்க எதோ வேலை இருந்தா கூட சாப் சாப்பிட முடிலினா கூட அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டு தான் மற்றவிங்க வீட்டில் இருக்கறவிங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சா இருக்கும்போது ரொம் ரொம்பமே சுத்த பத்தமாக இருக்கணுன்னு வைங்களேன் இவங்க இப்படி தான் இல்லைங்க ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது அந்த மாதிரி முடியா சுத்த பத்தமாக இருக்க முடியாதவங்க அந்த மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிறவிங்க ஆனா மாலை போடாம இருக்கிறது ரொம்பனும் நல்லது ஏன்னா ஐயப்பன் கோயில் வந்து ரொம்பமே விரதம் இருந்து கட்டுப்பாடோட இருக்கிற கோயிலுங்க அது வந்துங்க அந்த இதுல வந்து ரொம்ப பாரம்பரியமாக இது நடந்துட்டுருக்குது ஆனால் இப்போ வந்துங்க பொண்ணுங்களாம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க ஆனால் அது வந்துங்க அது கரெக்ட் இல்லை அவ்வளோ தான் நான் வந்து விரதம் இருந்து பெரியவங்க பொம் பொம் பொம்பளைங்க வந்துங்க ரொம்ப வயிசானவங்க பெரியவங்களாம் வந்துங்க மாலை போட்டு போகறாங்க ஆனால் அவங்க அவங்களாம் போகலாம் ஆனால் பொண்ணுங்களாம் வந்து சின்ன பொண்ணுங்களாம் வந்து போகறது தப்பு அது வந்து நம்மக்கிட்டையே ஒரு மனசாட்சி இது பண்ணி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம போகக்கூடாது அப்படிங்கி போ ஏன்னா காலங்காலமாக வந்துங்க இங்கே வந்து ஆம்பளைங்க தான் போயிட்டுருக்கறாங்க இ நம்மளுக்கு வயிசானதுக்கப்புறோம் நம்மனால நம்ம ஹெல்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மனால முடிஞ்சா நம்ம போயிக்கலாம் அல்லது சின்ன குழந்தைங்க ஒரு தா ஒரு அஞ்சாறு வர்ஷம் குழைங்க ஒரு பத்து வர்ஷம் வரைக்கும் நம்ம போகலான்னு வைங்களேன் அதுக்கு மேலே போகறதுனா கொஞ்சம் இது தான் இ ஆனால் இப்போல்லாம் போயிட்டுருக்காங்க ஆனால் அது போகக்கூடாது அது அது வந்து அவங்களுக்கு மனசாட்சிக்கு பொறுத்து இது தான் வந்துங்க இங்கே பாரம்பரியமாக இது நடந்துட்டுருக்குங்க அப்புறோம் பண்டிகையின்னு பார்த்தோம்னா எங்கள் வீட்டு பக்கத்துல சௌடேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குங்க அங்கே வந்துங்க தை நோம்பிக்கு நோம்பி ஓ தை தை ஒன்றுக்கு நான் வந்து நோம்பி போடுவங்க நோம்பி போட்டா மூண் நாள் நோம்பிங்க அப்போ வந்து சாமி அழைப்பு இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்க சாமி அழைச்சிட்டு வரும்போது கத்தி போடுவாங்க இப்போ வந்து எப்படின்னா சாமி வந்து ஆற்றுல்ருந்து அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வரும்போது அந்த சாமி சௌடேஸ்வரி அம்மன் சாமிக்கு வந்து கத்தி போடுவாங்க சாமி வந்துங்க வாம்மா எங்கள் கோயிலுக்கு வாம்மா அப்படின்னு சொல்லி அது அவிங்க பாஷையில அவங்க சொல்லி ஒரு மாதிரி என்னமோ ஒரு ரொம்ப இது மாதிரி சொல்லுவாங்க வைங்களேன் மந்திரம் மாதிரியே சொல்லுவாங்க அது நம்மளுக்கு புரியாது அந்த மாதிரி சொல்லிட்டுருப்பாங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி சொல்லி சாமியை வந்துங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு வருவாங்க அதுவும் வீதி பூரா சுற்றி கத்தி போட்டு பா பார்க்கறக்கு ஒரு மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லா இருக்கு பார்க்கறக்கு நல்லா இருக்கு டான்ஸ் ஆடுன மாதிரியே ஆடிகிட்டு வருவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு கை கத்தி பட்டு கையில் ரத்தம் எல்லாம் வரும் ஆனால் அதை எல்லாம் கூட அவங்க பெருசாகவே எடுத்துக்கறதில்லை அவங்க பாட்டுக்கு அவங்க பெரிய ரொம் ரொம்ப ஒரு இதாக ஆக்ரோஷமாக போடுற மாதிரியும் போடுறாங்க ஒரு சிலர் ஜாலியாகவும் எடுத்துக்கறாங்க அது வந்துங்க அது அவங்க அவங்கள பொறுத்ததுங்க ஆனால் பார்க்கறவிங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு மாதிரி அவங்க மதத்தில் ஒரு வழிபாடு மாதிரி பண்ணுறாங்க ஆனால் நல்லாருக்குங்க இது பண்டிகை வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும்